நான் வந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்கறது வந்து விவசாய குடும்பம்தான் இந்த குடும்பத்தில் வந்து இங்கே வந்து வி விவசாயம் பண்ணிக்கிட்டிருக்கோம் அதாவது குத்தகைக்கு அந்தமாதிரி வேறு ஒருத்தவங்கள் வயலை கொஞ்சம் காசு கொடுத்து குத்தகைக்கு வாங்கி நடுறது இப்படிதான் நாங்கள் பண்ணிக்கிட்டிருக்கோம் இப்போ வந்து என்னோடய கணவர் வந்து வெளிநாட்டில்தான் வேலை செஞ்சுட்ருந்தாங்க அந்த இது கொரோனா வந்ததுக்கப்புறம் அவங்க வந்துவிட்டாங்க அந்த அவங்க வந்து வந் அவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து சரி விவசாயம் பண்ணலாம் அப்படின் சொல்லிகிட்டு ஒரு பால் பண்ணைமாதிரி வைக்கிலாம் அப்படின் சொல்லி ஒருத்தவங்கள்கிட்ட கொஞ்சம் இடம் வாங்கி நாங்கள் வந்து கொஞ்சம் நாலஞ்சு மாடுகளை வாங்கி வி விட்டு பால் பண்ணை வச்சு ஆரம்பித்தோம் ஆரமித்தோம் அந்த மாடுகளுக்கு வந்து எங்களுக்கு வந்து மாடு வாங்கி தந்திருக்காங்கள நம்ம இப்போ ஒருத்தவங்கள்டேருந்து அவ்வளவா எங்களுக்கு முன் அனுபவம் இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு இதை விட்டு விலகி கொஞ்சம் முன் அனுபவம் இல்லாததுனால் ஒருத்தவங்கள் மாடு வாங்கி தரவங்களும் நம்மளை ஏமாற்றுறாங்க நம்ம அது எப்படி இது பண்ணணுன்னு தெரியாமல் இதாச்சு அப்புறம் பேங்க்கில் லோன் வாங்கலாம் லோன் லோனு தரோன்னு சொன்னாங்க அப்புறம் இந்த இந்த கொரோனாவாக இருந்ததுனால் எங்களுக்கு அதில்கூட பெரிய பிரச்சின லோனு தரதுக்கு தரமுடியலை கடைசிவரை நாங்கள் எடுக்கலை அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதை வச்சு ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் நாங்கள் அந்த பால் பண்ணை வச்சு நடத்தினோம் நடத்தினா அந்த பால் பண்ணை வச்சு நடத்தும்போது ஒரு கிராமம்தான் அங்கே பால் பண்ணை வச்சு நடத்தின பால் எடுத்துகிட்டு நம்ம பக்கத்து உள்ள உள்ளவங்களெலாம் வந்து நம்மள்கிட்ட கொஞ்சம் பால் ஊற்றினாங்க ஊற்றி வந்து நாங்கள் இந்த ஏற்றி விட்டோம் ஏற்றி ஆவின் பாலுக்கு ஏற்றி விட்டோம் அப்புறம் வந்து வேறு ஒருத்த ஏஜென்ட்டு மூலயமாதான் ஏற்றி விட்டோம் ஏன்னால் நாங்கள் வந்து இங்கே வந்து பால் பண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க முன்னாடி வச்சுருக்காங்க வச்சு பால் உ ஊற்றிருக்காங்க அப்போது அவங்க ஆவினில் கடன் வாங்கி இருக்காங்க எழுவத்தாஞ்சாயிர ருபா அதை வந்து அவங்க கட்டலன்னு சொல்லிகிட்டு அவங்க எங்கள்கிட்ட வந்து அதை எங்களை கட்ட சொன்னாங்க நாங்கள் எங்களுக்கு அப்போது கொஞ்சம் முடியலை நம்ம எப்படி கட்டமுடியும் அவங்க ஒரு பொறுப்பு இல்லாமல் தன்மையில் இருக்காங்க அதை நம்ம செய்யக்கூடாதில்ல அதனால நாங்கள் அதுக்கு உடன்படலை சரி பார்ப்போம் அப்படின் சொல்லிவிட்டு அந்த இடம் ஒருத்தவங்கள்ட்டேருந்து வாங்கிதான் நாங்கள் பால் பண்ணை வைச்சோம் அதில் நிறைய ஏமாற்றப்பட்டோம் அதுக்கப்புறம் பக்கத்து ஊரில் உள்ளவங்கள் இதுமாதிரி பக்கத்துக்கு ஊராக இருக்கிறதுனால அவங்க வந்து தனியாகவே ஆவினு இதில் டைரெக்டாகவே எடுத்து இது பண்ணிட்டதுனால எனக்கு இங்கே பால் ஊற்றினவங்கக்கூட அங்கே போய்விட்டாங்க அப்புறம் எங்கள் மாடுகளுக்கு வந்து ஏதோ ஒரு கெட்ட நேரம் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுவிட்டோம் அதனால ரொம்ப நஷ்டம் என்னோடய நகையெல்லாம் அதிலே எல்லாமே போச்சு அப்படி ஒரு சூழ்நிலையில நாங்கள் ரொம்ப சிக்கோண்டு அப்படி இருந்தோம் அப்புறம் வந்து இது விவசாயம் இந்த குத்தகைக்கு வாங்கி நடுறது மாமனார் வயல் ஒன்று உண்டு என்னோடய நாத்தனார் வயல் ஒன்று உண்டு அப்போ இவங்க வெளிநாட்டில் இருந்த நேரத்தில் வந்து ஒரு ஏக்கர் நிலத்த வந்து நாங்கள் வாங்கினோம் வாங்கினமே அவங்க வந்து அந்த நிலம் வந்து வேறு ஒருத்தவங்கள் பேரில் இருக்கறதா அவங்க வந்து மொத்தம் இன்னும் எழுவதாயிர ருபா நாங்கள் கொடுக்கணும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்த வந்து எழுவதாயிர ருபா கொடுக்கணும் நம்ம கொடுத்து வாங்கிக்கிலான்னு பார்த்தா இன்னும் நீங்கள் ஒரு லட்சம் ருபா கொடுங்க என்னென்னா அது நாங்கள் வாங்கினவங்களுக்கு அவங்க முதல்ல ஒருத்தவங்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க அதை வாங்கி அவங்க எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அவங்க அதனால அவங்களுக்கு இவங்க காசு கொடுக்கணுமா அதை என்கிட்டேக்கூட கேட்கறாங்க அதை நாங்கள் கொடுக்கல ஆனால் நல்ல வேளை நாங்கள் அக்ரிமண்ட்டு போட்டு வச்சு அந்த பணத்தை கொடுத்ததுனால எனக்கு அந்த பணத்தோட ஸூரிட்டி இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கா நாங்கள் வந்து நீங்கள் தந்த காசை நாங்கள் கொடுத்துர்றோம் நீங்கள் வயலை விட்ருங்க அது நாங்கள் எப்படி விட முடியும் நாங்கள் தரமாட்டோன்னு சொல்லிவிட்டோம் அது கொஞ்சம் பிரச்சினையில போ போய்கிட்ருக்கு இப்போ வந்து நாங்கள் விவசாயம் பண்ணினோம் விவசாயம் பண்ணி வந்து எனக்கு வந்து ஒரு தடவை மழை மழையில வந்து அறுவடை நடந்துகிட்ருக்க நேரத்தில் மழை கொட்டி மழை சரி மழை மழை கொட்டிருக்க நேரத்தில் அந்த மழையில வந்து நெல் செடியெல்லாம் அப்படி மூழ்கிடுச்சி மூழ்கிடுச்சின்னா இன்னும் ரெண்டு நாள் தொடர்ச்சியாக பெஞ்சிச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் தொடர்ச்சியாக பேஞ்சதுனால் அந்த மழையில அந்த நெல்லெல்லாம் மூழ்கி நல்ல வேளை இன்னும் அப்படியே விட்டோன்னா முளச்சிரும் அதனால ஆள் வச்சு அதை அப்படி மழையோடையே ஆள் வச்சு இதை பிடுங்கி எடுத்து நான் வந்து என்ன சொன்னேன்னால் விட்ருங்க தண்ணியிலே போகட்டும் அப்படின் நான் சொன்னேன் சொன்னேன் நான் அதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்கள் என் வீட்டுக்காரர் சொன்னாங்க இதை நான் வந்து நான் ஒரு விவசாயி அது எப்படி என்னால் நஷ்டம் ஆனாலும் என்னால் அந்த தண்ணிக்குள்ளே அந்த இதை அதை விடமுடியாது நெல்லை அது வந்து நல்லதில்ல அதனால நான் நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல நான் அதை எடுத்து எடுத்து வெளியே கொண்டு வருவேன்னு சொல்லிகிட்டு அவங்க ரொம்ப போராடி அந்த நெல்லை கொண்டு வந்து காய வச்சு நாங்கள் அங்கே மில் இதில் இருக்குதில்ல அது நெல்லெல்லாம் எடுப்பாங்கள்லே அங்கே கொண்டு போட்டால் அங்கே ஒரே ஸ்மெல்லு வந்துடுச்சு அவங்க கொஞ்சம் அட்ஜஸ் பண்ணி பரவாயில்ல நஷ்டம்தான் அட்ஜஸ் பண்ணி அதை எடுத்தாங்க அது ரொம்ப நாள் அங்கே போச்சு மழை பேஞ்சு அப்படி இப்படின்னு போய் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த தடவை விவசாயம் பண்ணி எங்களுக்கு ஒரு பண்ணிணது ஒரு ஆறு ஏக்கரு ஏழு ஏக்கரு அதில் எங்களுக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு லட்சம் ருபா நஷ்டம் அந்த நேரத்தில் யாருக்கும் ஒன்றும் கவர்மண்ட்லேருந்து எந்த இதுவும் கொடுக்கல என்னென்னா எ ஒரு சில பேர் முதல்லே அறுத்துவிட்டாங்க அந்த வண்டி வர்றதுக்கு அந்த வழி விட்றதுக்குலாம் இடமெல்லாம் இருக்கில்ல அந்தமாதிரி நாங்கள் கொஞ்சம் பின்னாடி இருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த வயலெல்லாம் அதனால வந்து எங்களுக்கு லேட் ஆகிடுச்சி அதனால அதில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்புறம் இந்த தடவை இந்த போனதடவை குறுவை நட்டோம் குறுவை நட்டு வந்து கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்ல அது வந்து நாங்கள் போட்டோம் ஆனாலும் கொஞ்சம் இதுதான் அதுக்கப்புறம் வந்து இந்த தடவை நடவே வேண்ணான்னு சொல்லிவிட்டாங்க நடவே வேண்ணான்னு சொல்லிவிட்டாங்கன்னா தண்ணி வராதுன்னு சொல்லிவிட்டு நடவே வேண்ணான்னு சொல்லிவிட்டு கவர்மண்ட்லேருந்து எங்களுக்கு இப்போ வந்து ஏக்கருக்கு ஒன் ஒன்பதாயிரத்து தொண்ணூற்றி அஞ்சு காசோ என்னமோ வந்திருந்துச்சி எங்களுக்கு அது மட்டும் அது கவர்மண்ட்லேருந்து கிடச்சிருக்கு எங்களுக்கு கிடச்ச அது ஸ்கீம் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி லோனு போட்டிருந்தோம் லோன் போட்டு நேரம் கவர்மண்ட்டிலேருந்து வந்து லோனெலாம் கேன்சல் பண்ணிணாங்கள்ல அப்போ எங்களுக்கும் ஒரு தொண்ணூத்தையாயிரம் ருபா கேன்சல் ஆச்சு அது ஒன்று கிடச்சது ஆனால் வந்து விவசாயம் பண்ணுறதுன்றது வந்து அப்படியே கார்ப்ரேட் நிறுவனத்தில் வந்து கிடைக்கக்கூடிய லாபம்மாதிரி மக்களெல்லாம் நினைப்பாங்க ஆனால் அது கிடையாது விவசாயங்றது கஷ்டம் எங்களோடய வயிற்றெரிச்சல் நான் எங்கள் வீட்டுக்காரங்கக்கிட்டே சொல்வேன் வெளியில் நீங்கள் வேலைக்கு போனாலாது நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்களே இங்கே கொண்டு வந்து விவசாயம்ன்னு சொல்லி போய்விட்டு அவங்க சொல்கிறாங்க விவசாயம்தான் என்னோடய உயிர் அப்படி இருக்கிறதா இருந்தால் என்னோடய இரு அப்படின் சொல்வாங்க அவங்களுக்கு அப்படி விவசாயம் மேல் அப்படி ஒரு ஆசை அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் விவசாயம்னாலே அப்படி ஒரு இது இந்த கவர்மண்ட்டிலேருந்து இதுதான் இந்தமாதிரி உதவி செய்வாங்க அப்புறம் லோன் போட்டோம்ன்னால் அந்த லோனில் வந்து மா கொஞ்சம் வெளியில் வெளி மார்க்கெட்டைவிட கொஞ்சம் விலை கம்மியாக நம்ம வந்து உரம் வாங்கிக்கலாம் அது கவர்மண்ட்லிருந்து எங்களுக்கு கிடைக்கிது அதுமாதிரி நெல் போடுறதுக்கு வந்து அந்த நெல் எடுப்பாங்கள்லே அந்த இடம் பக்கத்து ஊரில்தான் போய் நாங்கள் போடணும் நெல் அதுக்கு வந்து வருஷப்படியா பார்க்கணும் அந்தமாரிருக்கு எங்கள் ஊருக்குள்ளேயும் ஒரு இது வந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் திறந்த வெளியே நெல் சேகரிப்பு நிலையமா அது என்னமோ நெ நெல் வெயிட் போடுவாங்கள்லே அந்த இடம் வே ப்ரிட்ச் வே ப்ரிட்ச் கிடையாது நெல் எடுக்கிறது இவ்வளோ இடம் இங்கே வக் வைக்கணும்ன்னு நான் ஆசைப்பட்றேன் விரும்புறேன் இன்னும் வெளி ஊருகளில் போகும்போது அவங்க ஊர்லெலாம் நெல்தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க அந்தமாதிரி எல்லாம் இருக்குது பிரச்சினைங்க அப்புறம் ட்ராக்டர் கூலி அதெல்லாம் ரொம்ப அதிகமாகதான் இருக்குது மொத்தத்தில் விவசாயம் பண்ணிணா ஒன்றுமே இல்லை அறுப் அறுவடைக்கு இந்த இது ஒரு ஆறு ஏக்கரை நாங்கள் அறுத்திருக்கோம் வயல் அறுத்ததுக்கு வந்து அறுப்பு மிசின் கூலி மட்டுமே நாங்கள் ஐம்பத்தி மூணாயிரத்து எண்ணூறு ருபா என்னமோ நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்போ என்னவாக இருக்கும் நீங்கள் யோசிங்க இதுதான் விவசாயிகளோட இது விவசாயிகளுக்கு நீங்கள் என்னதான் உதவி செஞ்சாலும் அதுக்கு ஒரு கணக்கே இல்லை அரிசி எல்லாம் விலை ஏறிகிட்டே போகுதுன்னு சொல்கிறீங்க அரிசி வந்து நீங்கள் வந்து இப்போது வி விளைச்சல் இல்லாததுனால விலைய கூட்டுறிங்க நீங்கள் வந்து எங்களுக்கே எங்கள்கிட்ட எடுக்கும்போதே ஒரு மூவாயிரம் ருபா வச்சு எடுங்களேன் எடுத்துவிட்டு கவர்மண்ட்டு வந்து வெளியில் கம்மி பண்ணி கொடுங்களேன் உங்களுக்கு இதனால என்ன நீங்கள் குறைஞ்சிற போகிறீங்க எங்களுக்கு கவர்மண்ட் வந்து இதுக்கு வந்து எங்களுக்கு ஆதார விலை கரெக்டாக ஒரு அதிகமாக போட்டு எங்களுக்கு கொடுக்கணுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்